நான் வந்து போக விரும்புகிற இடம் வந்து மூணாறு போக விரும்புகிறேன் மூணாறு அதைவிட வந்து கே கொடைக்கானல் போகணும்னு எனக்கு ஆசை ஏன்னால் அது வந்து மலைப்பகுதி குளிர்ப்பிரதேசம் வேறே அதனால் எனக்கு வந்து அங்கெல்லாம் எனக்கு போகணும்னு எனக்கு ஆசை ஏன் அப்படின்டா அங்கே வந்து அந்த அதோடைய வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிற கிளைமேட் வந்து வேறே அங்கே இருக்கிற கிளைமேட் ஃபுல்லாக வேறயா இருக்கும் நல்ல இயற்கையாக நல்லா ஒரு கு குளிர் ஓட்டமாக நல்லா இருக்கும் அந்த இடங்கள் பார்க்குறதுக்கு அது மாதிரி மூணாறுலியுமே அதேமாதிரி தான் இருக்கும் மலைப்பகுதி தான் அங்கே வந்து அந்த இதில் வந்து கயிறில் வந்து தொங்கிட்டு இந்த போவாங்க அந்த மலைப்ப ம மலைப்பகுதியில் எனக்கு அது மாதிரிலா எனக்கு போகணும் எனக்கு அதுமாதிரி ஆசை எனக்கு ரொம்ப நான் பயப்படவே மாட்டேன் நான் அதுக்கு அந்த இதுக்கெல்லாம் போகணும் எனக்கு ஆசை அதனால் எனக்கு வந்து அந்த இடங்கள்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி கொடைக்கானலில் வந்து அங்கே ஏ அங்கே தேயிலை தோட்டம் இருக்கும் அதை பார்க்க வந்து அவ்வளோ அழகா இருக்கும் ஒ ஒரே மாதிரியா அழகா பார்க்கவே அது ஒரு இயற்கை காட்சியாக அவ்வளோ அழகா இருக்கும் அதைவிட மலர் கண்காட்சி வந்து வச்சுருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் நம்ம தா இயற் இ இவளவு இயற்கையில் ஆண்டவன் வந்து இவ்வளோ அழகான மலர்களை படைத்திருக்கான் அப்படின்னா அங்கே போய் தான் அந்த மலர்களை பார்க்கவே நமக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ அழகான மலர்கள் நிறையா பார்க்கவே அவ்வளோ அழகழகழகு பூக்களாக இருந்துச்சு நான் எனக்கு அதனால் எனக்கு வந்து கொடைக்கா கொடைக்கானல் போகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மூணாறு போகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி சாக்லேட் இங்கே வந்து அதிகமாக விற்கும் கொடைக்கானலில் வந்து சாக்லேட் நிறையா அங்கே வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறையா இருக்கும் ஃபேக்ட்ரியாக நிறையா இருக்கும் அதனால் எனக்கு வந்து சாக்லேட் ரொம்பபிடிக்கும் அங்கே போனோம்னால் சாக்லேட் ஏலக்காய் தோட்டம் வந்து அங்கே ந இருக்கும் ஏலக்காய் வந்து நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அதனால் அங்கே போனால் நாங்கள் ஏலக்காய் வந்து கன் வாங்கிட்டு வந்துடுவோம் எப்பயுமே அங்கே போனால் மூணு நாள் நாலு நாள் இருப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகிறதுக்கு எனக்கு எப்பயுமே நாங்கள் வந்து லீ ஃப்ரீயான டையத்துலியோ இல்லை லீவு பசங்களுக்கு லீவு விடுகிற டையத்துலியோ நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம் அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு தான் வருவோம் எனக்கு போ ரொம்ப எனக்கு எங்கள் வீட்டில் எந்த ஊர் போவோம் அப்படின் சொல்லி கேட்டால் எனக்கு வந்து கொடைக்கானல் போகணும் மூணாறு போகணும் அப்படின்தான் எனக்கு தோணும் அதுதான் அங்கே அங்கே தான் போவோம் அதே எனக்கு பிடித்தமான ஒரு இடம்